ஆமாம்ங்க ஆ சொல்லுங்கள் என்னா ஊருங்கக்கா எவ்வளோ என்ன பூவு வேணும் எதுக்காக வேணும் ஆ ஆ

எப்படி முழம் ரேட் சொல்லட்டுங்களா எப்படி சாமந்திப் பூ வந்து ஒரு முழம் வந்து நாற்பதுருபா முல்லை அரும்பு வந்து முப்பதுரூபா கனகாமரம் வந்து முப்பதுரூபா ரோஜா வந்து ஒரு பூ வந்து அஞ்சிரூபா எந்தப் பூ உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு வேணும்

எப்போ ஃபங்க்ஷன் நடக்குது சரி வந்து ஈவினிங்கு வாங்கிக்கிறீங்களா சரிங்களா சரி ஓகே